ஹலோ ஹலோ குட் மார்னிங் மேம் மேம் நான் பையோ டெக் தேர்ட் இயர் படிச்சுட்டுருக்கேன் என்னோடய பேர் சரண்யா மேம் நான் ஐடி கார்டு தொலைச்சிட்டேன் மேம் எனக்கு வேறு ஐடி ஒன்று வேணும் மேம் இல்லை மேம் பஸ்ஸில் பஸ்ஸில் கூட்டமாக இருந்துச்சு மேம் எனக்கு அப்போ எப்படி மிஸ் பண்ணிணேன்னு எனக்கு தெரில மேம் ஆனால் தொலைச்சிட்டேன் மேம் எனக்கு வே மேம் சாரி மேம் சாரி மேம் எஸ் மேம் தெரியாமல் தான் மேம் தெரியாது மேம் தொலைச்சிட்டடேன் ஒன் டைம் ஒன் டைம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க மேம் இல்லை மேம் இனிமேல் தொலைக்க மாட்டேன் மேம் ப்ளீஸ் மேம் மேம் மேம் ஐடி இல்லைனா பாஸ் காமிக்க முடியாது மேம் பஸ்ஸில் வச்சுருந்தேன் மேம் பே பத்திரமா தான் பேக்கில் தான் மேம் இருந்துச்சு எப்படி மிஸ் பண்ணிணேன்னு தெரில மேம் சாரி மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஓகே மேம் சரிங்க மேம் ஓகே மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் சரிங்க மேம் ரொம்ப ஃபைனா மேம் ஒன் டைம் ஒன் டைம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க மேம் இந்த ஒன்ஸ் மட்டும் விடுங்க மேம் மேம் ப்ளீஸ் மேம் வேணாம் மேம் ஃபைன் எக்ஸ்கியூஸ் கொடுங்க மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் எஸ் மேம்

ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம்